எனக்கு பிடிச்ச மொழி வந்துவிட்டு என்னென்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கும் அது வந்துவிட்டு தாய் மொழி அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்து எனக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் பிடிக்கும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு லாங்குவேஜுமே எனக்கு சரி வர பேசத் தெரியாது இங்கிலீஷாவது பரவாயில்லி ஸ்கூல் போனதுனால ஓகே ஓரளவு இதான் ஆனால் ஹிந்தி வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாகவே தெரியாதா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு அடுத்து தமிழ் ஸோ இப்படி தான் இருந்துதா அதனால ஹிந்தி சுத்தமாகவே தெரியாது கொரோனா பீரியட் அப்போ தான் எனக்கு வந்துவிட்டு ஹிந்தி கற்றுக்கணுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசையே வந்துது என்னுடைய பேரை தான் வந்துவிட்டு நான் முதலில் ஹிந்தியில எழுத கற்றுக்கிட்டேன் அதுக்கப்பறமேட்டுக்கு ஏன் ஹிந்தி கற்றுக்கக் கூடாதுன்னு தோணுச்சு அப்படியே யூட்யூப் போயிவிட்டு அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அந்த ஹிந்தி கற்றுக்கிட்ட அந்த கால கட்டத்தில் வந்துவிட்டு எனக்கு ஹிந்தி மேலே வந்துவிட்டு அதிக ஆர்வமும் பற்றும் வந்துடுச்சு அந்த லாங்குவேஜ் தான் எனக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்பறம் ஹிந்தி சாங்ஸ்ஸு அதெல்லாம் கேட்க ஆரமிச்சேன் அதுக்கப்பறமேட்டுக்கு ஹிந்தி வந்துவிட்டு ஒரு மொழியாக கற்றுக்கிட்டாலும் ஆனால் இங்கிலீஷ் தான் இப்போ வந்துவிட்டு ரொம்ப ரொம்ப தேவை அதனால் நான் இங்கிலீஷ்க்கு அதிகமாக கவனம் செலுத்த ஆரமிச்சு இங்கிலீஷ் படங்கள் அது மூலம் நிறையா சாங்ஸ்ஸு அதெல்லாம் பாட கற்றுக்கிட்டு அத டெவெலப் பண்ணதுனால தமிழை விட எனக்கு இங்கிலிஷும் ஹிந்தியும் தான் வந்துவிட்டு அதிகமாக பிடிக்கும் அதனால் அதுல தான் அதிகமாகவும் கவனமும் செலுத்த ஆரமிச்சேன் நிறைய படங்கள் எல்லாமே பண்ணச்சி பார்க்க ஆரமிச்சேன்